ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் மேடம்

ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் செய்யலாம் மேடம் நான் பண்ணி தரேன் ஓகே மேடம் கண்டிப்பாக பண்ணி தரேன் பேமென்ட் வந்து டோட்டல் ஒரு த்ரீ த்ரீ தொளசண்ட் வரும் மேடம் இல்லை ஒன்றும் ப அதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் நீங்கள் டெலிவரி வாங்கும்போது நீங்கள் கொடுத்தால் போதும் அட்வான்ஸ் மாதிரிலாம் எதுவும் தேவையில்ல ஓகே மேடம் நா ஃபிஃப்ட்டின் டேஸ்குள்ளேயே நான் உங்களுக்கு த தச்சு தந்துடுறேன் ஆ ஓகே மேடம் நா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறன் நீங்கள் கால் நீங்கள் வந்து பேமென்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அதே மா அதே மாதிரி நான் ப்ளவுஸ் ஜ சுடிதார் இது எல்லாமே நான் தச்சு தருகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ ஓகே மேடம் ஆ தேங்க் யூ மேடம்